என் குடும்பத்தில் மொத்தம் நாங்கள் நாலு பேர் என்கூட வந்து நாக் நான் தான் ஃபர்ஸ்ட்டு என்கூட ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பிங்க இருக்கா தம்பி இருக்கான் எனக்கு அப்பா வந்து ரொ அவ்ளோவாக வந்து எங்களுக்கு ஒன்று அவ்ளோக கேர் பண்ண மாட்டார் என் தம்பி தான் வந்து அப்பா மாரி ரொம்ப எங்களை நல்லா பார்த்துப்பான் என் தங்கச்சிங்கலாம் வந்து அம்மா மாதிரியே என்ன பார்த்துப்பாங்க எ நான் அந்த மாரி ஏன் நாங்கள் நாலு பேருமே ரொம்ப பாசமாகதான் இருப்போம் சின்ன வயசுலருந்தே ரொம்ப படிக்கணும் படி ரொம்ப ஆசைலாம் எனக்கு ரொம்ப அதிகமாகருந்தது எங்கள் சொந்தக்காரங்களாம் சுற்றியுமே வந்து நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிவிடுங்க ஏன் படிக்க வைக்கிற நாலு பசங்களை வச்சுனு ஏன் கஷ்டப்படுறேனு சொல்லும்போது எங்கள் அம்மாவு தான் வந்து எனக்கு வந்து படிக்கட்டும் என் பிள்ள வந்து தாங்க க கல்யாணம் ஆயி போனாலும் என் அவ கால்ல நின்று சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு என்னை படிக்க வச்சாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து எனக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க படிக்க வைங்கம்மா படிக்க வைங்கம்மான்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மாவையும் நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் இன்றைக்கு நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் என் தம்பியும் என் தங்கச்சிமும் இன்னுமும் எனக்கு உதவுறாங்க என் குடும்ப நண்பர்கள் இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு வந்து நிற்க முடியாது நான் இப்போ நல்ல நிலமையில இருக்கேனா அதற்கான காரணம் என் குடும்பம்தான்